அக்கா இட்லி கடக்கார அக்காதானே பேசுகிறது அக்கா இட்லி என்னாக்கா நம்ம கடையில் இட்லி தோசை என்னென்ன போடுறீங்க அக்கா நம்ம கடையில் என்னாக்கா ஸ்பெஷலு இன்னைக்கி ஆ இல்லக்கா நம்ம இங்கே ஆளுங்கலாம் கூலி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இட்லியெலாம் எப்படிக்கா ரேட்டு போடுறீங்க அஞ்சுரூபா அதிகங்க்கா எங்கள் பக்கத்து கடையிலேயே அஞ்சுரூபாதான் போட்டிருக்காங்க நான் அங்கே வாங்கப்போகிறேன் நம்மளுக்கு கூலி ஆள் ஒரு அறுபது இட்லி ஒரு நூறு இட்லி கிட்ட தேவைப்படுதுக்கா ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்களேன் ஒரு இட்லி நாலு ரூபாய்னு போடுறீங்களாக்கா அப்போ என்ன பண்ணுறன் இங்கே பக்கத்திலயே எனக்கு சரிக்கா ஒரு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுறங்க்கா ஈவினிங்கா ம் சரி ஓகேக்கா சரி வச்சிடுறேன் சரி அக்கா